மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் நாங்கள் பொட்டிக்லேருந்து பேசுகிறோம் மேம் நாங்கள் நியூ பொட்டிக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த பொட்டிக்குக்கு வந்து கிளாத் அண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு கம்மி பிரைஸில் எனக்கு வேணும்

இல்லை மேம் உமன்ஸ் ஒன்லி ஆ ஆ ஆமாம் மேம் காட்டன் அண்ட் சிந்தெடிக் அந்த மாதிரி கிளாத்தில்

லொக்கேஷன் வந்து திருச்சி மேம் ஆ ஆமாம் மேம் எவ்வளோ நாளில் இப்போ ஆட்ரு பண்ணிணா உங் உங்கள்கிட்ட கிடைக்கும்

காட்டனில் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்

அப்படிங்களா மேம் சரி நீங்கள் மாடல்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸஅப் பண்ணி விடுறீங்களா

மேம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே சொல்லுங்களேன் ஒரு ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு ஆ ஆ ஆ நீங்கள் மாடல்ஸ் அனுப்புங்கள் நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ம் ம்

ஆ ஓகே மேம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சொல்றேன் அட்ரஸா மேம் அட்ரஸ் வந்து தேர்ட்டி த்ரீ இ பை செவன் வீவோ ஸ்ட்ரீட் ராணிக்கோட்டை காண்டின்யூ

திருச்சி டிஸ்ட்டிக் ம் ஆ ஓகே மேம் ஆ சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா மெயில் பண்ணுங்கள் ரெண்டுத்துல எதனா ஒரு ஓகே மேம் ம் ம் ஓகே மேம்